புத்தகம் வந்து கையில் வச்சி படிக்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் வந்து நல்லது ஆன்லைனில் படிக்கிறதும் வந்து புக்கு இல்லாத சமயத்தில் ஆன்லைன்க்கு போகிறது நல்லது அப்படி ஆன்லைனில் நீங்கள் படிச்சீங்க அப்படினா வந்து ட்வெண்டி மினிட்ஸ்க்கு வந்து புக்கு படிங்க ட்வெண்டி மினிட்ஸ் ட்வெண்டி வந்து கொஞ்சம் அந்த ஆன்லைன்னை விட்டு கொஞ்சம் கண்ணை வந்து கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும் அதனால வந்து ஆன்லைனில் படிங்க அதே மாதிரியே வந்து ஆடியோ புக்ஸு அப்படின்னும் போது கொஞ்சம் ஆன்லைனில் படிக்கிறதும் தவிர்த்து நேரடியாக இருக்கிற புக்கையும் தவிர்த்து படிக்கிறதை விட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோடய கொஞ்சம் கம்மி தான் ஆடியோ புக்கில் பட்டு வந்து எந்த புக்ஸ்ஸும் கிடைக்கல அப்படிங்குற இதுக்கு நீங்கள் ஆடியோ புக்குக்கு போகலாம் என்னுடைய சஜஷன் என்னென்னா நீங்கள் ஆடியோ புக்குக்கு போகாதீங்க நேரடியாக கையில் வாங்கி படிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து கொஞ்சம் அனுபவியிங்க அது தான் நல்லது நிறைய பேர் சொல்லுவாங்க டைம் இல்லை அதனால தான் நாங்க ஆடியோ புக் கேட்குறோனா ஆடியோ புக் படிக்கிறதுனால் வந்து எந்த பயணும் கிடையாது அதிகப்பட்சமாக நீங்கள் அந்த விஷியத்தை தெரிஞ்சிக்கிறதுனால் தவிர வந்து எக்ஸ்பீரியன்ஸ் படி எதுவும் இருக்காது